கிராமத்துல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவும் கிரவுண்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நம்மளாக இருக்கிற இடத்த கிரவுண்டாக நெனைச்சி விளாண்டுக்கணும் அப்றம் எதுவும் பொருள் மேக்ஸிமம் இருக்காது வெயில் ஆச்சா வெயில் டைம் ஆச்சுன்னா போய் கிரிக்கெட் விளாடுவாங்க கிரிக்கெட் விளாடுறது எதையா கிரவுண்டில் இல்லை எதா ஓட்டி வெச்ச அந்த வயல் அந்த மாதிரி இடத்துல போய் வயல் ஓட்டுவாங்க வயல் ஓட்டுற இடத்துல போய் கிரிக்கெட் விளாடுவாங்க அதையும் வயல் ஓட்டிட்டாங்க அப்படின்னாக்கா வேற இடத்துல அதுக்கடுத்த இடத்த தேடி தான் போவாங்க அப்புறம் மழை டைமில் போய் மழை டைம்லாம் விளாட முடியாது சுத்தமாக அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மீன் பிடிக்கப் போகிறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை இப்போ எதுனா பண்ணுறது மீன் வளக்கிறது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறது அதுலாம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சில பேத்துக்கு சுத்தமாக அது ஒரு ஒரு சில ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவங்களாம் எப்படி அதை மேம்படுத்திக்குவாங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு கபடி விளாடுவாங்க பாக்ஸிங் விளாடுவாங்க அப்படின்னா இந்த சேத்தில் போய்ட்டு நல்லா ஒர்க்அவுட் போடுவாங்க சேற்றிலே உழவு ஓட்டுற இடத்துலே சேற்றிலே போட்டு ஒர்க்அவுட் போடுவாங்க அது ஒரு நல்ல ஒர்க்அவுட்டு தான் அப்புறம் அதுக்கு அது மூலியமா கொஞ்சம் கொஞ்சம் மேலே போவாங்க